நான் வந் நான் பள்ளியில படிக்கும்போது நிறையா விளையாட்டு போட்டிகளில் கலந்துகிட்டு நிறையா பரிசுகள்லாம் வாங்கிருக்கேன் அது எனது பெற்றோருக்கு ரொம்ப சந்தோசத்தை கொடுத்துருக்கு அதே மாரி நான் என்னோட சாதனை என்னன்னா நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ யாராவது முடியாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அதலாம் சாதனையாக இல்லாட்டியும் எனக்கு சந்தோசத்தை கொடுக்கும் அதெலாம் நான் கொஞ்சம் பெருமையாக நினைச்சிப்பேன்